நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தினர்களை வந்து நான் வந்து வர சொல்லியிருவேன் இந்தமாதிரி எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படினு சொல்லுவேன் நான் அந்த டன் அந்த நாளில் எல்லோருமே வருவாங்க ஏன்னால் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேருவோம் அப்போதன்னைக்கினா அப்போதன்னைக்கினு எல்லோலாரையுமே நான் வர சொல்லியிருவேன் அவங்களுக்கு வந்து நான் பிடிச்சதெல்லாம் நான் சமைக்கணும் அப்படினு நான் நினப்பேன் அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து அவங்க அவங்கள்ட்ட கேட்பேன் உங்களுக்குலாம் என்ன வேணுன்னு நான் கேட்பேன் ஏன்னால் அவங்க நமக்கு வந்து விருந்தினர் அதனால் அவங்களுக்கு பிடிச்சத நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து எல்லாமே எப்போயுமே நான் கேட்டுருவேன் நான் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் அவங்களுட்ட நல்லா பேசுவேன் அவங்க அவங்கள்ட்ட பேசணுங்கிறக்காகவே மாம் கொஞ்சம் முன்னாடியே எல்லா வேலைகளையுமே நான் முடிச்சுருவேன் நான் ஓள்ட்ட ஏன்னால் நமக்காக தான் அவங்க வராங்க அதனால் வந்து நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படிங்கிறக்காக மொதல் நாளே வந்து கொஞ்சோம் எல்லா வேலையுமே நான் வந்து பா பார்த்துருவேன் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நான் வந்து அவங்க வரையை வரத்துக்கு வரையிலே எல்லாமே நான் சமச்சு ரெடி பண்ணியிருவேன் வந்தோன்னே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள வந்தோன்னே அவங்க வந்து ஜூஸு ஏதாச்சும் நான் கொடுப்பேன் ஜூஸு அல்லது டீ காப்பி ஏதாச்சும் கே என்ன வேணும் அப்படி கேட்டு கொடுப்பேன் கொடுத்ததுக்கு பிறவு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டுருந்துட்டு மிச்ச வேலை இருந்துச்சுனா நான் பார்ப்பேன் அவங்களுக்கு பிடிக்கிறது என்னென்னு கேட்டு சமைப்பேன் நான் அவங்களுக்கு நான் சமைக்கிறது அப்படினு ஒன் நான் பார்த்தேன்னா என்னோடைய ஐ என்னுடைய இது ஸ்பெஷலாக நான் எதுவும் நல்லா செய்வேன் அப்படினா நான் வந்து கேசரி நல்லா செய்வேன் அதனால் அவங்களுக்கு நான் வந்து நான் கேசரி செஞ்சு வச்சுருவேன் எப்போயுமே அதை அதை விட எனக்கு வந்து குலோப்ஜாமுல் நான் வந்து நல்லா செய்வேன் அதனால் அவங்களுக்கு அதுவும் செய்ய விருப்பப்படுவேன் நான் அதைவிட நான் பாயாசம் நல்லா செய்வேன் நான் அவங்களுக்கு பாயசமும் நான் செய்வேன் இதெல்லாம் வந்து ய நான் வந்து நான் சமைக்கிறதுலே விரும்புகிற உணவுகள் அதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு நான் பண்ணுவேன் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறக்காக நான் விருந்தினர்களை எனக்கு நான் வந்தாங்கனா அவங்க என்னதே நம்மள வந்து எவ்வளோ கோவ தாவங்கள் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கனா அவங்கள வந்து வாங்கன்னு சொல்லி வரவேற்று அவங்கள நல்லவிதமாக நான் நடத்துவேன் எப்போயுமே நான் வந்து மூஞ்சு எல்லாம் நான் வந்து அவங்கள்ட்ட காட்டவே மாட்டேன் நான் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேங்கிறது மாதிரி நாங்கள் எதையுமே நான் அவங்கள்ட்ட காட்டிக்கவே மாட்டேன் நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படினா நமக்கு விருந்தாளி அவங்க நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது அவங்க செய்கிற தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படினு நான் நினப்பேன் நான் வந்து எப்போயுமே அவங்கள வந்து நான் நல்லபடியா சந்தோஸமாக தான் வச்சுக்குவேன் வச்சுருந்துட்டு அவங்கள நான் ஊருக்கு அனுப்புவேன் போகையில் அப்படி அவங்க போகைலேயுமே நான் வந்தால் எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்ருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு நான் கொடுத்து தான் அனுப்புவேன் நான் வெறும் கையாவே அவங்கள அனுப்பவே மாட்டேன் நான் வந்து அவங்களுக்கு இது ஃபுல்லா நான் சமைப்பேன் அவங்கள நல்லவிதமாக தான் நான் எப்போயுமே நடத்துவேன் எனக்கு பிடிச்சதுலாம் அவ்வோளுக்கு பிடிச்சதுலாம் நான் சமச்சு கொடுப்பேன் என்னோடைய ஐட்டம் என்ன எல்லாமே எனக்குப் பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாவே நான் அவங்களுக்கு சமச்சு கொடுத்துருவேன் இப்படி தான் நான் வந்து விருந்தினர்கள நடத்துவேன் எப்போயுமே